தருமபுரியில் சுகாதார சமூக ஆதரவு மற்றும் கண்ணியம் ஆகியவற்றின் அடிப்படையில் மாவட்டத்தில் வயதானவர்களுக்கான ஓய்வூதியம் வந்து வழங்குவதில் கவனிப்பு எப்படி என்று தெரியவில்லை டிஎம்சியான தவறான சிகிச்சை சட்டவிதிகள் எதுவாக இருக்கும் என்றும் எனக்கு எதுவும் அது அதிகமான விவ விவரம் இல்லை ஆனால் வயதானவர்களுக்கான ஒரு கவனிப்பு குறைவாகத்தான் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது ஏனென்றால் மக்கள் ஒரு ஓய்வூதியத்திற்காக சென்று வாங்கி வரும்பொழுது அவர்கள் பல வேதனைகளை வாங்கி வருகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சரியான ஒரு பதில் யாரும் தருவதில்லை